ஹலோ முத்து ரெஸ்டாரண்ட்ஸா ஆ ஆமாம் சார் நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்டு டெ ஆர்டர் பண்ணோம் சார் இப்போ கிடைக்குமா கிடைக்கும் சார் இப்போ நாங்கள் கொஞ்சம் இண்டிரியரா இருக்கோம் பயங்கர மழையும் காற்றுமா இருக்குது எங்கள் ஊரில் ஆ நீங்கள் கொடுக்க முடியுமா சார் ஆ அப்படிங்களா சரி மழை நின்றதுக்கு அப்புறம் வருவேங்கிறீங்களா சரி சரி ரைன் கோட் போட்டுக்கூட வருவீங்கல்ல சார் சரி ஆ இப்போ இண்டிரியரா இருக்குது இப்போ நீங்கள் எனக்கு ஃபுட் எல்லாம் இப்போ எடுத்துட்டு வரணும் இப்போ நாங்கள் இப்போ ஒன் அவர் ஆகுங்களா நீங்கள் வரதுக்கு ஓ அப்படிங்களா டூ அவர்ஸ் இல்லை த்ரீ அவர்ஸ் ஆகும் சரி ஏன்னால் நாங்கலாம் குழந்தைங்கயெல்லாம் சாப்பிடாம இருக்கோம் சார் அதனால எங்களுக்கு ஃபுட்டு மஸ்ட்டு வேணும் அதுக்கு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் சரி இல்லைனா இந்த பக்கம் ட்ரெயின் வரும் சார் ட்ரெயினில் நீங்கள் கொடுத்து விடுவிங்களா ஓ ட்ரெயின்லலாம் கொடுக்குற மாதிரி இதலாம் கிடையாது உங்ககிட்ட ஆ ஒன்லி பைக்கில் வந்து தான் கொடுப்பிங்க சரி சரி சார் சரி சார் நான் உங்களுக்கு அட்ரஸை வாட்சாப்பில் அனுப்புகிறேன் அமெளன்ட்லாம் பிரச்சனை இல்லை சார் நம்ம டேரக்டாக கொடுத்துருவோம் சரி சார் சரி சார் நான் ஃபுட்டை சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிகோங்க சார் ஆ ஆ இந்த இந்த ஃபுட்லாம் சொல்லியிருக்கேன்ல சார் அதலாம் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க அப்புறம் கொண்டுட்டு வந்திருங்க சார் ஓகே ஓகே சார் ஒரு டூ அவர்ஸ் ஆகுமா சரி பரவாயில்லை சார் இப்போ கரண்ட் எல்லாம் கட் ஆகிருக்கு எங்கள் ஊர்லலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்க டவரும் விட்டு விட்டு தான் கிடைக்குது எங்களுக்கு அதனால் நான் அட்ரஸை கரெக்டாக அனுப்பிடுகிறேன் அதை அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க ஓகேவா சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார்